ம் ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாங்க ராஜலக்ஷ்மி டூரிஸ் டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் தான் ஆம் ஆமாம் ஆஃபர் இப்போ போயிட்ருக்கு நீங்கள் எதை மாதிரி பார்க்குறீங்க இப்போ ஷார்ட்னா இப்போ ரெண்டு மூணு நாள் ஆஃபர்ருக்கு டூரு மாதிரி இருக்குது அப்படி இல்லைனா ஏலு நாள் பத்து நாள் ஒரு மாசம் அது மாதிரி போயிட்ருக்கு ம் ஓகே சார் நான் இப்போது டூரிஸ்ட் ப்ளேஸுனா என்ன நீங்கள் எதை மாதிரி பார்க்குறீங்க வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா டெம்புள்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் ஷாப்பிங் ஏரியான இப்போது நிறைய இது இருக்குது குளிக்கின்ற மாதிரி விளையாட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே ஓகே சார் ஆ இருக்குது இருக்குது இப்போ ரெண்டு நாள் டூரு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவில் ப்ளேஸஸ்லாம் நிறைய இருக்குது எங்கள் லொக்கேஷனில் என்ன லொக்கேஷன் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஆ இருக்குது சார் தர்மபுரிலும் நிறைய கோவில் இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா தீதிஸ்ஸு தீர்த்தமலையில்னு ஒரு ஏரியா இருக்குது சார் அங்கே தீர்த்தகிரீஷ்வரர் கோவில் இருக்குது நீங்கள் அப்படியே கீழே வந்திங்கன்னா அது பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்புறோம் அம்மன் கோவில் நிறைய அங்கே இருக்குது சார் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன் தெரிஞ்சுக்கலாமா சார் ஆ ஓகே ஓகே சார் நீங்கள் வந்திங்கனா உங்களுக்கு வந்து பாத்திங்கன்னா நாங்களே உங்களுக்கு தங்குமிடம் உணவு எல்லாமே வந்து நாங்களே உங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிருவோம் ஏன்னால் அதுக்கு ஆ அதுக்கு தான் அந்த இப்ப உங்களுக்கு ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ஃபைவ் ஃபேமிலியோடய வரனால காம்போ ஆஃபரில் இருக்கு ஃபேமிலியாக நீங்கள் ஃபைவ் மெம்பர்ஸ் வரனால டூ டேஸ்க்கு வந்து ட்ரிப்பு வந்து பார்த்திங்கனா செவன் தௌசண்ட் வரும் அந்த செவன் தௌசண்ட்லேயே உங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் தங்கிறது எல்லாமே பண்ணு பண்ணிக் கொடுத்துருவோம் சார் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் இது நார்மலாக நீங்கள் கோவில்லாம் வந்து பார்த்திங்கனா கீழே இருக்கற மாதிரி நீங்கள் பார்த்திருப்பீங்க நார்மலாக இருக்கற மாதிரி இது தீர்த்தகிரீஷ் தீர்த்தகிரீஷ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கனா மலை மேலே கொஞ்சம் போகிற மாறி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் காலையில் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் மலையில் போகிறதுனால மதியம் டைமில் போனால் வெயில் அடிக்கின்ற மாதிரி இருக்கும் ஒன்று காலையில் இல்லை ஈவினிங் ப்ளான் பண்ணிக்கோங்க ஆ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளான் ஓகே ம் ஓகே சார் ஏன்னால் நீங்கள் டேட் மட்டும் சொல்லிட்டிங்கனா நீங்கள் காலைலேயோ மதியானமோ இது பண்ணிங்கனா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பேக்கேஜில் எங்கள் டூரிஸ்ட்டில் வந்தே பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக பூஜைஸ்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிருவோம் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் அவைலப் நாங்கள் இது பார்ப்போம் இது பண்ணுறோம் ப்ரொவைட் பண்றோம் நீங்கள் வந்திங்கனா உங்களுக்கு சிறப்பு தரிசனத்தில் போயிட்டு உங்களுக்கு பூஜைல்லாம் சிறப்பாக இருக்கும் வழிபட்டு நீங்கள் சாமியை வழிபட்டு கீழே வருவிங்க சார் நீங்கள் வந்திங்கனா உங்களுக்கு ப்ரசாதம் அதையும் நாங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக் கொடுப்போம் கோவிலில் இருந்து சிறப்பு தரிசனத்தில் வே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் சாமியை போய் தரிசனம் பார்த்துட்டு வருவீங்க சார் ம் ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூ சார்